புரியல என்ன கேட்குறீங்கன்னு ஹலோ ஹலோ ஆ வுட்டு ஆ மரம் வேணுங்க எனக்கு ஆ தேக்கு தேக்கு என்ன ரேட்டு போகுது வேம்பு என்ன ரேட்டு போகுது ஓகே ஆயிரத்தி ஐநூறுரூவா வருதா ஓகே ஓகே வேற என்னென்ன மரங்கள்லாம் ஆ ஓகே ஐயாயிரம் போகுதா ஒரு ஐம்பது பெட்டி செய்கிறதுக்கு எவ்வளோ வரும் ஆ சைஸ் வந்துவிட்டு பதினாறு இன்ட்டு பத்து

ஐம்பது

ஃபைவ் லாக்ஸ் வரும்ங்களா இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணி போடலாம்ல ஐம்பது பெட்டி வாங்குகிறோம் எதுக்குனா ஓகே ஐம்பது பெட்டி வாங்குகிறோம் உங்கள்கிட்ட ஒரு ரெகுலராக வாங்கிகிட்ருக்கோம் அப்டிங்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்ல ஆ என்ன என்ன ரேட் வருது ஒரு பீஸ் என்ன ரேட்டு போகுது தேவேந்திர மரம் ஒரு சதுரடி ஐயாயிரூபா போகுதா ஒரு ஃபோர் பாய்ண்ட் ஃபைவ் கொடுங்க ஒரு நாலு ஐநூறுக்கு கொடுங்க ஒரு நாலு ஐநூறுக்கு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அங்கேயிருந்து வண்டி வாடகை என்ன என்ன ரேட்டு நீங்கள் வண்டி பிடிச்சி கொடுத்துடுவீங்களா இல்லை நாங்கள் ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கணுமா எவ்வளோ கிலோமீட்டர் கணக்கு கொடுப்பீங்க இங்கேயிருந்து என்ன என்ன ஊர் அது நாகப்பட்டினம்ங்களா அப்போ நாகப்பட்டினம்ங்கும் போது கிலோமீட்டர் கணக்குக்கு எங்கள் ஊர் சைடுலாம் வந்து கிலோமீட்டருக்கு பன்னெண்டு ரூபா போடுறாங்க ம் நீங்கள் அங்கேயிருந்து அப்படிங்களா அங்கேயிருந்து ஒரு ஐம்பது இங்கேயிருந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு நானூறு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அப் அண்ட் டவுன் வேணாம் நீங்கள் அங்கேயிருந்து அனுப்பி விட்றது மட்டும் தானே நான் பொருள் மட்டும் தான் எடுத்துக்கிறேன் ஆ அதனால் அப்புறம் எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணமுடியும் ஆ அதனால் கம்மி பண்ணி கொடுங்க ஒரு ஃபோர் பாய்ண்ட் ஃபைவுக்கு கொடுங்க கிலோமீட்டர் கணக்குக்கு பன்னெண்டு ரூபா போடுறாங்க எங்களுக்கு கம்மி பண்ணி போட்டு கொடுங்க ஆ நாளான்னைக்கு கொடுத்துடுங்க சரி ஓகே ஒரு அம்பது பெட்டி பேமெண்ட் வந்துவிட்டு உங்களுக்கு நான் நேரில் வந்து வுட்டை பாக்கிறேன் வுட்டை பார்த்துட்டு வந்துவிட்டு நான் உங்களுக்கு அமவுண்ட் பே பண்ணுறேன் நான் பார்க்கணும் மரம் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அதனால் ஆமாம் நான் பார்த்ததுக்கப் பாத்ததுக்கப்புறம் வந்துவிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அமவுண்டு பேசிவிட்டு வரலான்னு சொல்லிருக்க தான் நான் கால் பண்ணேன் ஆ நான் நேரில் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அனுப்பி விட்ருங்க ரெண்டு நாள் கழித்து